என்னோடய பொழுதுபோக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து குக்கிங் வந்து ரொம்ப பிடிக்கும் குக்கிங்கில் வந்து என்னெல்லாம் டிஷ்ஷு விதவிதமா செய்யலாம் சட்னிஸ் வகை தான் நிறையா செய்வேன் யூடியூபை பார்த்து நிறையா கார சட்னி வகை தான் எங்கே பேத்திக்கு கார சட்னிதான் பிடிக்கும் எங்கள் வீட்லேயும் ரொம்ப தேங்காய் சட்னி எடுத்துக்கமாட்டாங்கள் அதனால கார சட்னி டிஷ்ஷு தான் நிறையா பார்த்து வித விதமா செய்வேன் அப்புறம் வந்து டிவி பார்க்கறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சீரியல்ஸ் பார்ப்பேன் புது மூவிஸ் வந்தால் பார்ப்பேன் பழைய பாடல்கள் சிக்ஸ்ட்டீஸ் வந்த பாடல்களெலாம் பார்ப்பேன் பார்க்கறது இல்லாமல் பா கூடவே பாடிக்கிட்டும் எனக்கு வந்து வேல ஜாஸ்தி இருந்தால் டு பாட்டு பாடிக்கிட்டே செய்கிறதால அந்த ஒன் அவர் ஒன் அவர் எப்படி போதுன்னே தெரியாது பாட்டு பாடிக்கிட்டே இருந்தால் எனக்கு வேலை வந்து கஷ்டமாக தெரியாது அது உடனே சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி ஆகிடும் அப்புறம் கார்டனிங் பிடிக்கும் கார்டனிங் பிடிக்கும்னா எனக்கு நிறையா செடி பூ ஜாதி மல்லி செடி வச்சுருக்கேன் குண்டு மல்லி அடுக்கு மல்லி பிரண்டை செடி வச்சுருக்குறேன் கனகாம்பரம் செடி வச்சுருக்கேன் அதெல்லாம் அந்த பசலக்கீரை அந்த மாதிரிலாம் வச்சுருக்கேன் அதுக்கு வந்து டெ ரெண்டு வேலையும் தண்ணி விடுறது அதை பராமரிக்கிறது அதில் வந்து எதுனா வேற எதுனா எக்ஸ்ட்டா செடி வளர்ந்தா அதை வந்து எடுத்துவுடுறது அந்த மாதிரி வேலைலாம் ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் பேத்திங்களோட டைம் ரொம்ப ஸ்பென்ட் பண்ணுவேன் அதுங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கறது ரைம்ஸு சொல்லிக் கொடுக்கறது அதுங்களோட சேர்ந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் நிறையா வந்து அதுங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷு ஸ்வீட்ஸ்ஸு அது வந்து ரொம்ப நல்லா பிடிக்கும் பசங்களுக்கு ஸ்வீட் செஞ்சிக்கொடுப்பேன் புடிச்ச மாதிரி அது வந்து கேட்கும் எனக்கு இதை செஞ்சிக்கொடுங்க அதை செஞ்சிக்கொடுங்கன்னு கேட்பாங்க அதனால அது விரும்புறதை செஞ்சிக் கொடுப்பேன் தோசை வந்து நெய் போட்டு ஊத்துன்னு சொல்லுவாங்கள் அந்த மாதிரி செஞ்சிக் கொடுப்பேன் அப்புறம் வந்து கார்டனில் வந்து வேற அந்த ரோஜா செடி வந்து நிறையா கலர்ஸ் வாங்கி வச்சுருக்கோம் நிறையா செடி எந்த செடி வந்தாலும் வாங்கி வச்சுடுவேன் வெத போட்டுக்கூட முளைக்க வச்சிடுவேன் முளைக்க வச்சிடுவேன் காய் வந்து ரொம்பவே பா பார்த்து பராமரிப்போம் நாங்கள் உரம்லாம் போடுவோம் அதுக்கு நிறையா த ரெண்டு வேலையும் தண்ணி விட்டுக்கிட்டு இருப்பேன் ச்ச அது பூத்துதுன்னா அதில் எனக்கு ஒரு ரொம்ப சந்தோசம் ஒரு மல்லி பூத்தாலுமே அவ்வளோ ரொம்ப அனுபவிப்பேன் அதோட இதை வந்து நானு அந்த மாதிரி ரொம்ப இஷ்டம்